நான் வந்து டைலர் வந்து ஒரு டிரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுல வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து சைஸ் எல்லாமே கரெக்ட்டாக இருக்கு அதை அதேப்போல் அது ஒரு க கஸ்டமர் பிடித்து அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் அவங்க அவங்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்லி நான் தைக்கிறவங்க எல்லா இடத்துலையும் சரி கஸ்டமர் எல்லாருமே சரி சைஸும் நல்லா இருக்கு நல்லா தைச்சிருக்காங்க அப்படின்ட்டு பாராட்டலை கொடுப்பாங்க எதனா ஒர்க் டிசைன் எது ஒர்க்னாலும் சரி நீ கரெக்ட்டாக வைக்கிறம்மா நாங்கள் சொல்றதை விட நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கரெக்ட்டாக வைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க கையால் செய்யப்பட்ட ஆடையை வந்து நான் வந்து நிறையா வந்து இது பண்ணிருக்கேன் டிசைன் ஆரி ஒர்க் பண்றது பரிசாக வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் எங்கள் அக்காவுக்கு வந்து மேரேஜ் நடக்கிறப்போ அவளுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் பண்னேன் பிளவுஸ் வந்து தைத்துக்குடுத்தேன் அப்புறம் என் ஃபிரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்தமாதிரி நிறையவே தைத்துக்குடுப்பேன் நிறைய பாராட்டியிருக்காங்க நிறைய பாராட்டியிருக்காங்க இன்னும் வந்து எல்லாமே இன்னும் கொஞ்சம் தைக்கணும் அப்படின்னு எனக்குள்ளேயே தோணியிருக்கு அவங்க பாராட்டுறதை பார்த்து அந்த அளவுக்கு எனக்குள்ளேயே தோணுற அளவுக்கு பாராட்டுவாங்க என் திறமையை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா பரவாயில்ல நீ படித்தது ஒரு வேலை படித்தது வேற இருந்தாலும் இந்த தையலை வந்து இதுக்கு படித்து கோர்ஸ் எடுத்து நீ படித்தா மாதிரி அந்த அளவுக்கு நல்லா தைக்கிற இன்னும் இந்த அளவுக்கு நல்லா தைக்கிற இந்த அளவுக்கு தைக்கிறவங்களும் அது அதிக அளவு மோஸ்ட்லி யாரும் நாங்கள் பார்த்துடல இதே வேற ஊரில் எங்கன்னா சிட்டி எங்கன்னா இருந்தால் கூட நிறையா நீ அமௌண்ட் வாங்கலாம்மா அவங்க பசங்கள்ட்ட கூட சொல்லுவாங்க பார் இந்தக்கா பார் எந்த அளவுக்கு படித்திட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அளவுக்கு கைத்தொழில் வச்சு இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி படிக்கிறாங்களே அந்தமாதிரி அவங்க பசங்கக்கிட்ட வந்து திறமையை வந்து பாராட்டுவாங்க டிரஸ் இந்த அளவுக்கு நல்லா தைக்கிறாங்க அவ என்னதான் படித்தது வேற இதுவாக நமக்குள்ளே இருக்கிற தனி ஒரு திறமையை வந்து நம்மள வெளியில் காட்டணும் அப்படின்ட்டு அவங்க பசங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க